எங்களுடையப் பகுதி வந்து தஞ்சைப் பகுதி அந்தப் பகுதி தஞ்சைப் பகுதியை வந்து சோழ மன்னர் வந்து ஆண்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில வச்சுருந்தாங்க அது மாரி தமிழகத்துல இருக்கக்கூடிய மதுரைங்கிறப் பகுதியை வந்து பாண்டிய மன்னரும் கோவைங்கிறப் பகுதியை வந்து சேல சேரர் மன்னரும் தஞ்சைங்கிறப் பகுதிய வந்து சோழ மன்னரும் ஆண்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில வச்சுருந்தாங்க